இந்தியாவின் பிரபலமான விளையாட்டுனால் கிரிக்கெட் கபடி டென்னிஸ் ஹாக்கி இது எல்லாமே சொல்லலாம் இதில் கிரிக்கெட்ல வந்து சச்சின் டென்டுல்கர் அவர் வந்து டீம்க்கே கேப்டனாக இருந்தவர் அவரை மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறதுக்கு வந்து இந்தியாவில் கொடுத்து வச்சிருக்கணும் அந்தமாதிரி எந்த மேட்ச்ல வந்து அவர் கலந்துக்கிட்டாலும் அந்த மேட்ச்சை ஜெயிச்சிக் கொடுத்து கப்பு வாங்கிக் கொடுத்துருவாரு அவர் வந்து கேப்டன் பதவியில் இருந்து பொறுப்பு இறங்குனப்பிறகு தோனி வந்தார் தோனியும் அதேமாதிரி நல்ல விளையாட்டு வீரர் அவரும் எல்லா விளையாட்டிலையுமே கலந்துக்கிட்டு எல்லாத்துலையுமே ஜெயிச்சு கொடுக்குறாரு அவருக்கு அடுத்து விராட் கோலி அவங்களை பற்றிலாம் சொல்றத்துக்குலாம் வந்து வார்த்தையே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய இந்தியாவுக்காக கிரிக்கெட்ல அவங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு விளையாடிகிட்டு விளையாடி நம்ம நாட்டுக்குப் பெருமை சேத்துட்டுருக்காங்க இப்போக்கூட இப்போக்கூட நடந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்கள் நம்மளோடய சென்னை கிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்தமாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர்லாம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது எங்களோட வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும் அவங்களமாதிரி ஒரு வீரர்லாம் வந்து கிடைக்கவே முடியாது எல்லாருமே வந்து நல்லா விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள்